எங்கள் கிராமம் யாருக்கு தான் அவங்களோட கிராமம் பிடிக்காம இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் இதுவே ஒரு சிட்டியில் இருந்து என்னால் பண்ண முடியாதுன்றது என்னோட கருத்து எனக்கு கிராமம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்கே இருக்க தூய காற்று மலைகள் இது எல்லா இடத்துலையும் கேட்குறது தான் எனக்கு பெர்சனலாக இது ரொம்பவே பிடிக்கும் இப்போது பார்த்திங்கனா இப்போது வெளியே அப்படி நடந்து போகிறேன் அப்படினா இங்கே இருக்கிற வெயில் இப்போது வெயில் அடிச்சிட்டு இருக்குதுல்ல இதுவே ஒரு சிட்டியில் பார்த்தா ரொம்ப அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் இங்கே ஏதோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து இப்போ சாய்ங்காலம் வெளிய போகும் போது இந்த சூரியனோட அந்த அழகான மேகங்கள் அந்த செந்நிறத்தில் இருக்கிற மேகங்கள்லாம் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நடந்து போனோம்னா பச்சை புல்வெளிகள் வயல்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம் கண்கூட பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் புக்ஸில் பார்த்தது எல்லாத்தையும் நான் நேரில் பார்த்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது புக்கில் மட்டும் பார்த்துருப்பாங்க புத்தகங்களை மட்டும் பார்க்குறத நான் நேரில் பார்த்துட்டு இருக்கேன் அனுபவிச்சிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் ரசிச்சிட்டு இருக்கேன் என்னால் அதை தொட முடியும் புக்கில் இப்போ நெற்கதிர் பார்க்குறோம்னா நிறைய பேருக்கு அது என்னனே தெரியாது பட் நான் அதை வந்துட்டு பார்த்துட்ருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்கே எங்கள் ஊரில் குளம் குட்டை ஏரிங்கள்லாம் இருக்குது நாங்கள் விளையாட போய்டுவோம் அதில் அப்புறமா நிலையான மக்கள் இப்போது எதுனா வேணும்னா பக்கத்து வீட்டு கதவை தட்டினா போதும் வந்துடுவாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆனால் இதுவே சிட்டினா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் வருவாங்களா அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த உதவுறது எவ்வளோ இவ்வளோ பெரிய ஊருமே ஒரே ஒரு குடும்பமாக இருப்போம் அதனால எனக்கு கிராமத்து வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும் கிராமத்தில் இருக்குகிறதும் ரொம்ப பிடிக்கும்